இன்றைய இளைய தலைமுறையினர் வந்து கலாச்சார நடைமுறைகளை கண்டிப்பாக ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பின்பற்றுறது கிடையாது அதோடய பிடிகள் தளர்ந்து வருவது அப்படின்றது சரியான ஒன்று ஒரு கருத்துதான் இளைய தலைமுறையினர் என்ன பண்ணுறாங்க இப்போனா அந்த காலத்தில் வந்து பாரம்பரியம் உணவு பழக்கத்தில இருந்து ஆடை ஆடை ஆபரணங்கள் அப்புறம் இன்னும் வீட்டில் இருக்க வேலைகள் செய்முறைகள் போன்ற பல வேலைகள்லேயுமே இப்போ இருக்கற இளைய தலைமுறைகள் வந்து அவங்களுடைய நடைமுறைகளை மாற்றிதான் இருக்காங்க அவங்க இப்போ வந்து நாகரிக உலகம் அப்படீன்ற பேரில் அவங்க உடுத்துகிற ஆடையில் இருந்து செய்கிற செயல் பேச்சு அனைத்து செயல்களுமே வந்து மாறுபட்டு இருக்குது அதனால் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பசங்களுக்கும் அவங்க வீட்டில் ஃபஸ்டு அவங்களுக்கு வந்து கண் இப்படி இருக்கணும் போகணும் இவ்வளோதான் வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட் வந்து இவ்வளோதான் நான் சுதந்திரமாக இருக்கிறதுக்கு சுதந்திரமாக பேசுகிறதுலாம் பண்ணலாம் எல்லாம் எது வேணுணாலும் செய்யலாம் ஆனால் வந்து கலாச்சார நடைமுறையில் பார்க்கப்போனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டு பசங்களை கொஞ்சம் கன்ட்ரோலில் வச்சுக்கிறது தான் நல்லது இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோடைய கலாச்சாரங்கள் நம்மளோடைய கலாச்சாரம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படி கலாச்சாரங்கள் வந்துதான் ரொம்ப மதிக்கத்தக்கதாக இருக்குது அதுவுமே இல்லைனா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயோம் அதனால் என்ன பண்ணணும்னா இப்போ இருக்கற இளைய தலைமுறை பசங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க ஆரம்மிக்கிற காலத்தில் இருந்து காலேஜ் போகிற பையனாக இருந்தாலும் எந்த பையனாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சில கருத்துகளை நம்ம அவங்கள்ட எடுத்து சொல்லணும் நம்ம பாராம்பரிய பழக்க வழக்கங்கள் இது இதை வந்து ஒரு குறிப்பிட்டளவுக்கு ஃப்ரீடம் எடுத்துக்கோங்க ஆனால் அதுக்கு மேலே ரொம்ப வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது அப்படீனு சொல்லிவிட்டு நம்ம பல நம்மளோடைய வழிமுறைகளை பற்றி நம்ம பிள்ளைங்களுக்கு ஃபஸ்டு நம்ம பேரன்ட்ஸ் வந்து சொல்லி தரணும் அதுக்கு அப்புறமேட்டுக்கு டீச்சர்ஸ் அதுக்கு அப்புறேமேட்டுக்கு காலேஜ் போனால் ப்ரொஃபஸர்ஸ் இந்த மாதிரி பல பல ஆசிரியர்கள் வந்து அவங்களுக்கு வந்து இந்தமாதிரி நடைமுறைகளை பின்பற்றினால் நல்லது அப்படினு சொல்லிவிட்டு அவங்களுக்கு எடுத்து சொன்னால் நல்லாயிருக்கும் பசங்க என்ன பண்ணுறாங்கனா இப்போ ஃபாரினர்ஸ்ஸு அப்புறம் டிவி இது மாரிலாம் பார்த்துட்டு நாகரிக உலகம் அப்படினு சொல்லிவிட்டு இன்னும் நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க அப்படினு சொல்லிவிட்டு அவங்க ஃபேரன்ட்ஸ்ஸேயே திருப்பி கேள்வி கேட்டுகிட்டு அவங்க விருப்பத்துக்கு வாழ்கிற வாழ்கிற மாதிரி இருக்காங்க நம்ம பெற்றோர்களெலாம் என்ன பண்ணணும்னா பசங்கள்ட்ட வந்து உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதைவந்து நீங்கள் வந்து சின்ன சின்ன பிள்ளைங்களே அந்த பசங்களை வந்து படிப்படியாக கொண்டுகிட்டு வரணும் ரொம்ப செல்லம் கொடுக்குறேனு சொல்லிவிட்டு செல்லம் கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போய்ட்டு இப்படிதான் இருக்கணும் அப் அப்படினு சொன்னால் எந்த பசங்களும் அதை க அதை கரெக்டாக ஏற்றுக்க மாட்டாங்க அதனால பசங்க சின்ன பிள்ளையில் இருக்கும்போதே நம்மளுடைய கலாச்சாரங்கள் என்ன நம்ம வந்து எப்படி வாழணும் அப்படினு சொல்லிட்டு நம்ம தான் நம்ம பசங்களுக்கு கத்துக்கொடுக்கணும் நம்ம ஒரே செயல்களே செ சின்ன பிள்ளையிலெலாம் ஒரு தாய் தந்தை தாத்தா பாட்டி யாரோ அவங்க ஃபேமிலி உள்ள யாரோ ஒரு நபர் வந்து சொல்லி கொடுத்தாங்கனா அந்த பசங்க வளர வளர என்ன பண்ணுவாங்க ஃப்ரீடம்ன்னு கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் அந்த கலாச்சார முறைகளை மாற்றாமல் நான் கண்டிப்பாக நடந்து வாழ்வாங்க பசங்களுக்கு இன்றைய காலக்கட்டத்தில் பசங்களுக்கு பெற்றோர்களே வந்து ரொம்ப செல்லம் கொடுக்குற காரணத்தினால தான் இளையத கொஞ்சம் வளர்ந்து இளைய தலைமுறை ஆன பசங்கள் வந்து அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாழணும் அப்படீன்ற மாதிரி ஒரு சில ஒரு சில பசங்க ஒரு சில நபர்கள் மட்டுந்தான் முன் வர்றாங்க எல்லோருமே அப்படி கிடையாது ஸோ அதனால வீட்டில் இருக்கற ஃபேரன்ட்ஸ் வந்து என்ன பண்ணணுனா ஃபஸ்டு பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கணும் செல்லம் கொடுக்குறது ஓரளவாக இருந்தாலும் எப்படி வாழணும் எப்படி வந்து நம்ம உடைய அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனெலாம் இருக்காங்க நீங்கள் இப்படி இருந்தால் தான் அடுத்த அடுத்த தலைமுறைகளை நல்லா பழக்கப்படுத்தி நம்ம கலாச்சார நடைமுறையை பின்பற்ற முடியும் அப்படினு சொல்லிவிட்டு பசங்களுக்கு சொல்லித் தரணும் அதனால் பெற்றோர்கள் தான் ஃபஸ்டு வந்து இளைய தலைமுறையினர்கள் வந்து கலாச்சாரத்தை பின்பற்ற முன்னோடியாக இருந்து சொல்லி தரணும் அப்படீன்றது என்னோடய கருத்து ஓகே